என்னுடைய ஆதார் கார்டில் வந்து என்னுடைய நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதேப்போல் டேட் ஆஃப் பர்த்தில் இயர் மட்டுந்தான் கொடுத்துருந்தாங்க மன்த் எண்டு டேட்டு கொடுக்காம விட்ருந்தாங்க ஸோ அதுக்காண்டி வந்து நியர்பையில் இருக்கிற ஆதார் அப்டேட்டிங் மையத்துக்கு போனோம் அங்கேப் போய் ஃபாம் ஃபில்லப் பண்ண சொன்னாங்க அந்த இதை ஃபில்லப் பண்ணோம் அதுக்கான ஐடி ப்ரூஃப் ப்ரூஃப் கேட்டாங்க அதுவும் சப்மிட் பண்ணோம் சமிட் பண்ண உடனே அவங்க என்ட்ரு பண்ணாங்க என்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த ரெசிப்ட்டு கொடுத்தாங்க கொடுத்த உடனே ஃபோனில் வந்து மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிப்ட்டில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்துச்சு ஒரு ஒன் வீக்குள்ள அந்த இது வந்து மெஸேஜ் வந்தது மெசேஜ் வந்த உடனே வந்து மறுபடியும் அந்த ஆதார் மையத்துக்கு போனோம் போய் அங்க வந்து ஆதார் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் உடனே வந்து ப்ரிண்ட் எடுத்து கொடுத்து கொடுத்துட்டாங்க